நாங்கள் இந்துதானுங்க இந்துனால் நாங்கள் சாமி கும்பிட்றவங்க சமயபுரத்தம்மா பிடிக்கும் கிறிஸ்டீன் வேளாங்கண்ணினால் அவங்க கிறிஸ்டீன் சொன்னாக்கால் மாதா இதெல்லாம் வேறு எதுவும் கிடையாதுங்க எல்லாம் ஒற்றுமதான் சாமினால் தெய்வம்னால் எல்லாம் ஒன்றுதான் அதனால யாருக்கு எது பிடிக்கிதோ அவுங்கவங்க அதை அதை கும்பிட்றாங்க அதனால வந்து அவங்களுக்கு நமக்கும் எந்தப் பிரச்சினையும் வராதுங்க இந்துக்காரங்கள் இந்து கும்பிடுவாங்க கிறிஸ்டீன் போனால் நமக்கு கோயிலுக்கெலாம் போகிறோம் சமயபுரம் போகிறோம் வேளாங்கண்ணி போகிறோம் அதனால நம்ம இந்துக்காரங்கள் இந்து சாமி கும்பிட்றவங்க இந்த கிறிஸ்டீன் சாமி கும்பிடக்கூடாதுன்ற ஒரு பாண்பாடெலாம் கிடையாதுங்க நாங்கள் போனால் டூரெலாம் போனோம்னால் எல்லாக் கோயிலுக்குமே சம்பரதாயமா இந்த வேறுபாடு இல்லாத ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாங்கள் எல்லா சாமியும் கும்பிடுவோங்க எங்களுக்குப் பிடிக்கும் எல்லா சாமியுமே இதுதான் சா தெய்வம்னால் எல்லாம் ஒன்றுதான் அதனால நாங்கள் தெய்வத்துக்கு எந்த வேறுபாடும் எங்களுக்கு கிடையாது நாங்க எல்லாேரும் போவோங்க ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க நாங்கள் வேளாங்கண்ணி போவோம் இதுபோவோம் அங்கே வந்து கிறிஸ்டீன் வேறு அந்த இந்து சாமி வேறென்லாம் கிடையாது அங்கே மாலை போட்டு கார்த்திகை மார்கழி மாதம்னா ஓம் சக்தி கோயிலுக்கு போனோம்னால் நாங்கள் எல்லாம் வேளாங்கண்ணி பூம்புகார் இங்கே எல்லாம் அங்கெலாம் க க கடல்பகுதியெலாம் நாங்கள் போய் இந்த சாமி அந்த சாமினெலாம் பிரிவினை கிடையாதுங்க எல்லா சாமியும் ஒற்றுமையா நாங்கள் இருந்து கலந்து கும்பிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்தாலும் நின்று லயனில் நின்று தரிசனம் கண்டுகிட்டு வருவோங்க தீர்த்தம் அங்கே வேளாங்கண்ணிலெலாம் தீர்த்தம் போடுவாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம ஓம் சக்திக்கு மாலைப் போட்டிருக்கோம் அந்தக் கோயிலுக்கு போகக்கூடாதுன்லாம் எங்களுக்கு வேறுபாடு கிடையாதுங்க நாங்கள் போவோங்க பார்த்துட்டு எல்லாம் வருவோம் சந்தோஷமாக நாங்கள் வந்து எல்லாேருமே அந்த சனம் இந்த சனம் அந்த சாமி கும்பிட்றவங்கன்லாம் இந்த பிரிவினை கிடையாதுங்க நாங்கள் எல்லாம் கலந்து பார்த்துட்டு வருவோம் ஒன்றும் பிரச்சின